பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு பதினஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி ஆறு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஏழு